ஹலோ ஆமாம் மேம் நீங்கள்

ஆ தாராளமாக பண்ணி தரலாம்மா எங்கள்கிட்ட வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குதும்மா உங்களுக்கு எது வேணும் வெஜ்ஜில் வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் கூட்டு அப்பளம் அந்த மாரி வரும் வேறு வந்து ஐஸ்க்ரீம் கொடுப்பாங்க பாயாசம் அது மாதிரி குலோப்ஜாம் அந்த மாதிரிலாம் தருவாங்கம்மா ஸ்வீட் ஐட்டம் அதில் வந்து சில்லி சிக்கன் சிக்கன் மட்டன் அது மாதிரிம்மா எக்கு அது மாதிரிலாம் தருவாங்கம்மா ஆ ஓகேம்மா ஒன் வீக்குக்குள்ளே ஓகேம்மா முடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன் சொல்லிடறேம்மா பண்ண சொல்லிடறேன்

ஆ ஓகேம்மா கண்டிப்பாக பண்ணிடறேன் மேம் சுவீட் பீடா அதுவும் ஹண்ட்ரேட் பேருக்காம்மா இல்லை ஆ ஓகேம்மா மந்தி ஓ ஓகேம்மா ஆ சரிம்மா ரெடி பண்ணிடலாம்மா ஆ கண்டிப்பாம்மா நீங்கள் கொடுத்த டேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும்மா ஒரு இரநூத்தி ரம் ரம்ஜான்ற வாசி ஒரு ஃபை தௌசண்ட்குள்ளே வரும்மா ஒரு இலைக்காம்மா டென் ருப்பீஸ் வரும்மா

ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்